இப்போ விவசாயத்தில் பொறுத்தளவில் கிராமத்தில் நிலத்தில் பயிர் செய்கிற வேளாண்மை செய்கிற வெ விவசாயிக்கு அவன் விருப்பப்பட்டப்படி வ நெலத்தில் விளஞ்ச தக்காளியவோ உளுந்தவோ விற்க முடியலை அவன் சொல்கிற ரேட்டுக்கு இப்போ நகரத்தில் பெரிய வணிகக்கடையெலாம் நிறையா இருக்குது அங்கே தான் போகுது அப்போ அங்கே அவன் என்ன சொல்கிறான்னா அந்த மாதிரி தான் விலை வந்து பார்த்திங்கனா ச இருக்குது அப்போ விவசாயி கிராமபுறத்திலருக்குற விவசாயி ரொம்ப வந்து பார்த்திங்கனா இதனால் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறான் பாதிப்பு தான் அடையுது வேற என்ன சொல்கிறது சொந்த நிலத்தில் விளஞ்ச பயிரை அவன் சொன்ன விலைப் படி விற்க முடியலைல அப்ப பாதிப்பு யாருக்கு விவசாயிக்கு தான் பாதிப்பு பெரிய பெரிய கடைகளுக்கு போகும் போது அவங்க ஒரு என்னது அவன் சொல்கிற ரேட்ல தான் என்னது விவசாயி வந்து பார்த்திங்கனா பயிரை வந்து பார்த்திங்கனா தானியங்கள்லாம் கொடுக்க முடியுது இப்போ தக்காளியை பார்த்துக்குங்க இப்போ காட்டில போட்டிருக்க தக்காளி ஒரு கூடை இரநூறுவா ஒவ்வொன்றும் கொண்டு வரான் வணிக கடைகளுக்கு பெரிய பெரிய பெரிய வணிக கடையில அவன் என்ன சொல்கிறான் நூறுபாங்குறான் தொண்ணூறுபாய்க்கு தான் என்னால் விற்க முடியுது இதனால கிராம பகுதியில இருக்கிற விவசாயிகளினுடைய வாழ்க்கை என்னது ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குதுங்க இதுதான் உண்மை இதெல்லாம் மறுக்க முடியாதுங்க உண்மை விவசாயமே வந்து பார்த்திங்கனா ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிப்போச்சு ஆமாம் இன்னும் வந்து பார்த்திங்கனா இந்த எங்கே கொண்டு போய் முடியப்போகுதுன்னு தெரியலை இனி வரும் போகிற காலத்தில் யார் விவசாயம் பார்ப்பாய்ங்களா அப்படிங்குறது சந்தேகமாகத்தான் இருக்குது ஆமாம் விவசாயம் வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு தொழிலுங்க சரியான முறைப்படி சரியான நேரத்தில் நம்ம வந்து இப்போ அது என்ன செய்யணும் கேட்டிங்கனால் அதை வந்து பயன்படுத்தணும் அதுதான் சரி என்னை பொறுத்த வரையும் ஏன்னா வந்து கிராமப்புறத்தில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கனா விவசாயியாக இருக்கிறான் நிலத்த நம்பி தான் இருக்கிறான் மண்ணை நம்பி தான் விவசாயம் செய்கிறான் அவனுக்கு சரியான வருமானம் லாபம் வரணும் அது வர மாட்டேது அவனோடய வாழ்க்கை வந்து பார்த்திங்கனா கேள்விக்குறியாக இருக்குது பொருளாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது அவனை அடுத்த பயிர் சாகுபடி செய்கிறதுக்கு அவனிடம் போதுமான வருமானம் இல்லாமல் போது அவன் முழுக்க முழுக்க அவன் வாழ்க்கை எதை நம்பி இருக்குது விவசாயத்தை அவன் நம்பி மட்டும் தான் இருக்குது வேற எதையுமே நம்பி இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரிய வணிகக்கடைகளுக்கு போகும் போது போட்டியும் பொறாமையும் தான் நிலவுது ஒழிய அவன் சரியான சரிசமமான விலை பேசுவதோ வாங்குவதோ விற்பதோ என்பது இல்லை குறிப்பாக சொல்லவேண்டும்னால் ஒட்ட சத்திரமா இருக்கட்டும் பெரிய பெரிய காய்கறி மார்க்கெட்டாக இருக்கட்டும் இங்கேலாம் இந்த மாதிரி தான் நிலவரம் வந்து நிலவிகிட்டிருக்குது